எனக்கு தமிழ் மொழி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மிகவும் தொன்மையான மொழி தமிழ் மொழி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன்தோன்றா மொழி தமிழ் மொழின்னுதான் சொல்லுவாங்க தமிழ் மொழியை பற்றி நிறையா சொல்லலாம் அதில் வந்து தொழில் வணிகம் ஆகியவற்றுடன் என்ன தமிழ் மொழி யூஸ்ஸாகிறத எப்படி சொல்லணும்ன்னு பார்த்தா இப்போ நம்ம கடைக்கலாம் போனோன்னால் சில கடை வந்து செட்டியார் சொல்லுவாங்கள்ல தெலுங்கு செட்டியார் அவங்க சொல்லலாம் மலையாளி சொல்லலாம் அவங்களாம் நம்ம அவங்க கடைக்கு போய் பேசு திங் பொருட்கள் கேட்டாலும் அவங்க வந்து தமிழில் தான் பேசுவாங்க நம்மள்ட்ட நம்மள்ட்ட தமிழில் தான் எடுத்து கொடுப்பாங்க கடையோட போ போர்டே தமிழில் தான் இருக்கும் இப்போ நர்மதா வணிகம் அப்படினா நர்மதான்னு போர்டில் தமிழில் தான் இருக்கும் இன்னிக்கி தக்காளி வெங்காயம் இஞ்சி இவ்வளோருக்கு இத்தனை கிலோ இவ்வளோ விலைன்னு தமிழில் தான் எழுதி போட்டிருப்பாங்க தெலுங்கு க தெலுங்காக இருந்தாலுமே அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழில் தான் விற்பாங்க அந்தளவுக்கு தமிழ் முன்னேறி இருக்குது எதை எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு நம்ம ஒரு ஒரு ஒரு பெரிய ஸ்டோர்ஸ்க்கு ஸ்டோர்ஸ்க்கு போய் சூப்பர் மார்கெட்டு போய் எந்த திங்க்ஸ் எடுத்தாலும் சரி அது மேலே இங்கிலீஷ்சில் ஆங்கிலத்தில் அது இருந்தாலும் தமிழ்லேயும் எழுதியிருப்பாங்க இங்கு ஏடிஎம் உபயோகப்படுத்தலாம் தமிழில் தான் இருக்கும் அது மாதிரி இப்போ நிறையா இடத்துல தமிழ் வந்துட்டு ஏடிஎம் கார்டை எடுத்துக்கிட்டாலுமே லாங்குவேஜ் தமிழா இங்கிலீஷா அது மாதிரி இப்போ லாங்குவேஜிலேயும் தமிழ் வந்துட்டு ஏடிஎம் இப்போ நம்ம வாட்ஸப்பை எடுத்துக்கிட்டால் கூட வாட்ஸப்பும் அது ஒரு வாட்ஸப் இன்ஸ்டாகிராம் எதை எடுத்துக்கிட்டாலுமே தமிழில் மாற்றி லாங்குவேஜை தமிழில் மாற்றிக்கிலாம் அந்த மாதிரி தமிழ் வந்து ரொம்ப முன்னேறி இருக்குது தமிழ் தான் இப்போ அனைவரும் விரும்பி இருக்கிறது தமிழ்தான் தமிழ் மொழியை வந்து அதை தமிழ் மொழியை விட்டுவிட்டா அதுக்கு மற்ற மொழிகள் வந்து தமிழ் மொழியே தவிர மற்ற மொழிகள் இயங்கவே இலங் இயங்காது இப்போ மலையாளம் தெலு தெலுங்கு எதுவாயிருந்தாலும் அதில் வந்து தமிழ் மிஸ்சாயிருக்கும் தமிழ் மொழி கண்டிப்பாக மிஸ்சாயிருக்கும் ஒரு எக்ஸாம்புள் சொன்னோனால் நம்ம வந்து யாத்திரை பயணம் நம்ம நம்ம சில நேரத்தில் நம்ம யாத்திரை புனித யாத்திரை போவோம்ன்னு சொல்லுவோம் அது நம்ம தமிழில் சொல்லுவோம் ஆனால் மலையாளத்தில் வந்து சுத்த தமிழில் யாத்ரை தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் மலையாளத்தில் வந்து யாத்ரனா பயணம் அது ஒத்துப்போதில்ல அது மாதிரி நம்மளுக்கு வந்து தமிழில் வந்து சாயங்காலம் அப்படிம்போம் அது ம மலையாத்தில் மலையாளத்தில் வைகறை நேரம் அப்படிம்பாங்க நம்மளும் சொல்லுவோம் வைகறை நேரம்னு நான் நாங்களும் சொல்லுவோம் இன்னும் நிறையா சொல்லலாம் தமிழை பற்றி தமிழ் மொழி இல்லைனா மற்ற மொழிகள் இயங்காது அது பொருளாதாரத்துக்கு வணிகத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குது இப்போ கப்பலில் எடுத்துக்கிட்டால் கூட அதில் ஓம் சக்தி துணைன்னு தமிழில் தான் எழுதி வச்சுருக்காங்க இப்பேயே நம்ம கப்பலில் போனாலும் சரி தமிழ்நாட்டில் இருக்கிறத பொறுத்தவரையும் கப்பல்னால் சரி நாங்கள் ஆந் தெலுங்கு நாங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போய் போயிருந்தோம் அப்போ போகும் போது கூட மலையாளம் கேரளா சைட்டெலாம் பார்த்தா மலையாலத்துலேயும் எழுதியிருப்பாங்க கீழே தமிழ்லேயும் எழுதியிருப்பாங்க கோவில் செல்லும் வழின்னு அது மாதிரி சில கடைகளில் வந்து தமிழில் தான் எழுதியிருப்பாங்க இங்கு உணவு உண்டு அது மாதிரி மா நான் கேரளா சைட்யெலாம் நிறையா இடத்துல பார்த்துருக்கேன் நான் தமிழில் தான் எழுதி தமிழில் தான் எழுதி போட்டிருக்காங்க இங்கு புலிகள் நடமாட்டம் உள்ளதுன்னு த இங்கு கேரளா போனவர்களுக்கு தெரியும் அது மாதிரி ஆந்திரா ஐய்ய ஆந்திரா வெங்கடாஜலபதி கோயிலுக்கு நான் போனதில்லை ஆனால் எங்கள் பசங்கெலாம் போயிருக்கானுவோ அப்போ நான் கேள்வி பார்த்து கேள்விப்பட்டிருக்கேன் ஆந்திராவுக்கு கொஞ்ச தூரம் போயிருக்கேன் அங்கே வந்து பார்த்திங்கனா சில இது தமிழில் தான் எழுதியிருப்பாங்க இங்கு தம் பிரியாணி கிடைக்கும்னு தமிழில் தான் எழுதியிருப்பாங்க அதிகமாக பார்க்க போனால் கேரளா சைடு தான் தமிழ் அதிகமாக எழுதியிருப்பாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இங்கே பொறுத்தவரைக்கும் நம்ம எதிலியுமே மலையாளத்துலேயோ தெலுங்குலேயோ எழுத மாட்டோம் அவங்க உள்ளவங்க இங்கே வந்து வாழ்ந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் எந்த இடத்துல இருந்தாலும் சரி நம்ம தமிழில் தான் எழுதி போடுவோமே ஒழிஞ்சி மற்ற மொழிகளை கலந்து எழுத மாட்டோம் இப்போது ஒரு தெலுங்கு உள்ளவங்க கடை வச்சுருந்தாங்கனா அவங்க தமிழில் தான் எழுதி போடுவாங்க மலையாளத்தில் உள்ள மக்கள் வந்து கடை வச்சுருந்தாங்கனா அவங்குளும் தமிழில் தான் எழுதி போடுவாங்க நான் அது மாதிரிதான் நானும் அந்த அவங்க அவங்க நாட்டில் பார்த்திங்கனா தமிழ் உபயோகப்படுத்துவாங்க அதெலாம் சொல்லியிருக்கேனே ஐயப்பன் கோயிலுக்கு போன இதெல்லாம் இப்போ சொன்னேனே அதே மாதிரிதான் அதனால் நம்ம தமிழ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ்தான் எங்கள் வணிகத்துக்கு இப்போ எங்கே பார்த்தாலும் அதிகமாக உபயோகப்படுத்துது வாழ்க வளமுடன் நன்றி